உண்மை சம்பவமாக இருக்கிற புக்ஸு அப்படினு சொன்னால் படித்த மாதிரி ஞாபகம் இருக்குது இந்த வந்து இந்த இது ரொம்ப சின்ன வயசில் படிச்சது இந்த இலங்கையில் வந்து விடுதலை புலிகள்ளோடய அந்த அந்த சம்பவம் எல்லாம் இருந்தது எனக்கு படித்த மாதிரி ஞாபகம் இருக்குது பட் எனக்கு தெரியல இப்போது கரெக்ட்டாக சொல்லணுன் சொன்னால் அந்த மாதிரி படங்கள் நிறையா இருக்குது படங்களில் அந்தமாதிரி நதேஸ் கேஸ் ஸ்டடிஸு இதுவெல்லாம் பண்ணி அதை அதே எடுத்து படமாக பண்ணுறதுலாம் பார்த்துருக்கு பட்டு இருக்கும் அந்த சம்பவத்தை நம்ம படிச்சுட்டு அதை படத்துலேயோ பார்க்கும்போதோ இல்லை அதை படிக்கும்போதோ நாம் அந்த அந்த சம்பவங்கள் அப்படியே கண் முன்னாடி வர மாதிரி இருக்கும் அதனால் அந்தப் அது படிக்கிறதில் ஒரு சுவாரஸ்யமும் இருக்கும்